இப்போ நம்ம ஈரோடு மாவட்டத்தில் என்னென்ன முக்கியமான பயன் பார்த்திங்கனா மஞ்சள் தான் அதை ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது ஸோ அதுதான் எல்லாருமே அறுவடை செஞ்சு இது பண்ணிட்டு இருக்காங்கள் அது ரெண்டாவது பார்த்திங்கனா வாழைக் கரும்பு அதிகமாக இருக்குது இதில் வந்து கரும்பு அப்படிங்கிறது சக்தி ஆப்ரோ சைட்ல வந்து பார்த்திங்கனா அதிகமாக நிறையா பேர் வந்து பார்த்திங்கனா பயிரிடுவாங்கள் என்ன ரீசன் அப்படின்னா அங்கே நிறையா ஆலை இருக்குது அங்கே வந்து சக்கரையை வந்து அரைச்சி சக்கரப்பாகு தயாரிக்கிறாங்கள் ஸோ அதன் மூலயமா நிறையா பேர்த்துக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிது ஸோ அதனால் பார்த்திங்கனா அந்த ரெண்டு சைட்ல நிறையா பேர் கரும்பு அப்படிங்கிறத அதிகமாக இது பண்ணுவாங்கள் அடுத்தது வாழைன்னு எடுத்துட்டிங்கள் அப்படின்னா வாழை அப்படிங்கிறது ஜனவரி அண்ட்டு பிப்ரவரி மன்த்ல அதிகமாக வந்து பார்த்திங்கனா பயிரிடுவாங்கள் ஏன்னா சிக்ஸ் மன்த்ல வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் வாழை வந்து அதுக்காகன்னு இது பண்ணுவாங்கள் அதே நெல் எடுத்துட்டீங்கள் அப்படின்னா நம்மளு இதில் எனி டைம் நெல் தான் போடுவாங்கள் என்ன ரீசன் அப்படின்னா பவானி சாகர் ஆறு இருக்கிறதுனால பவானி சாகர் டேம்ல வந்து பவானி ஆறு வரதனால இந்த தண்ணிக்கே அப்படிங்கிறது பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுனால நெல் அப்படிங்கிறதை எல்லா டைம்ல வந்து பார்த்தோம்னா பயிரிட்றதாக இருப்பாங்கள்